அருண் ஐஸ்க்ரீமா ஹலோ அண்ணா எனக்கு ரெண்டு அக்கா ரெண்டு எனக்கு ஐஸ்க்ரீம் தேவைப்படுதுக்கா எனக்கு வந்து ஒரு ரெண்டு பட்டர் ஸ்காட்சும் ரெண்டு ஐஸ்க்ரீம் ஃப்ளேவரில் ஒரு கப் கோன் கொடுங்களேன் எனக்கு டெலிவரி பண்ணிடுறீங்களா இங்கே பூந்தமல்லியில் சுந்தர் தேட்டர்ஸுனு சொல்லிட்டு ஒரு தேட்டர் இருக்கும் அதுக்கு பேக் சைடு வந்துடுங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்களா ரெண்டு எயிட்டி ரூபீஸா சரி சரி வந்து வாங்கி டெலிவரி சார்ஜ் இல்லைல்ல ஆ சரிங்க எப்போது கொண்டு வருவீங்க டைமிங் ஆ சரி வந்துட்டு கால் பண்ணுறீங்களா ஆ சரி ஆ கால் ஜீபே இருக்குதுல்லக்கா ஆ சரிங்க வைக்கிறேன்